ஐஐடி ஐஐஎஸ்சி ஐஏஎம் மூணுத்துல எடுத்துக்கிட்டம்னால் ஃபஸ்ட் வந்து ஐஐடில பற்றி சொல்லுவோம் ஐஐடில வந்து சிலபஸ் எப்படி வரும்னா நயந் டென்த் லவென்த்து டுவெல்த் அந்த சிலபஸ் தான் வரும் ஆனால் வந்து ஜெஈக்கு கொஞ்சம் அதுபேர்னால் நிறைய ப்ரிப்பர் பண்ணுறமாரி இருக்கும் ஏன்னா வந்து நம்பளுக்கு வந்து லவென்த் டுவெல்த் டென்த்துல்லாம் பப்ளிக் இருக்கிறதுனால அதுக்கே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ நம்ம வந்து சில ஸ்கூல்லலாம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து டென்த் பப்ளிக்னால நயன்த் சிலபஸ் வந்து அவ்வளவா நடத்தவே மாட்டாங்க அதனால் வந்து நயன்த் அவ்வளவா ஸ்கிப் பண்ணிடுவாங்க அவ்வளவா நம்ம அவ்வளவா படிச்சிருக்கவே மாட்டோம் அதோட இல்லாமல் தியரியெல்லாம் வந்து அதுபேர்னால் மக்கப் பண்ணால் மட்டும் போதாது அதில் வந் அதில் உள்ள வந்து சம்ஸ்லாம் வந்து நிறைய ஒர்க்கவுட் பண்ணி நல்லா போட்டு பார்த்துருந்தா தான் வந்து ஜெஈ வந்து அட்டனே பண்ணலாம் இப்போ ஜெஈ வந்து எக்ஸாம் எப்படின்னா வந்து எல்லா ஸ்டேட் போட்ல உள்ள அதுபேர்னால் நயன்த்துலேருந்து டுவெல்த் வரையும் உள்ள சிலபஸ்ஸை வச்சு ஜெஈ எக்ஸாம் அட்டன் பண்ண வைப்பாங்க அது வந்து த இப்போ வந்து நா நா பப்ளிக்ங்குனுதுனால பப்ளிக் வரதுனால டென்த்து லவென்த் டுவெல்த் பப்ளிக் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைம் அவ்வளவா கிடைக்காது அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது படிக்கவும் முடியாது அதோடய இல்லாமல் டஃபாகவும் இருக்கும் அப்புறம் ஐஏஎஸ்சி வந்து சயின்ஸ்லலாம் மேக்சிமம் இன்டரஸ்ட்டாக உள்ளவங்க வந்து ஐஏஎஸ் எடுக்கலாம் மேக்சிமம் வந்து சயின்ஸ்ச பற்றி தான் மேக்சிமம் இருக்கும் அதில் அதுக்கும் என்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸ்ம்லாம் நிறையா இருக்குது அதுவும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் இப்போ ஐஏஎம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க அவங்க வந்து டேரெக்டாக டுவெல்த் முடிச்சோடன எம்பிஎ சேரணுனு ஐடியாலாம் எதாவது இருந்துதுனால் பிஸ்னஸ் மேனேஜ்மென்ட் அதில் வந்து இன்ட்ரஸ்ட் இருந்துதுன்னால் அவங்க வந்து இது ஐஏஎம் எடுக்கலாம் அது வந்து நம்ம யூஜி பீஜி ரெண்டும் சேர்த்து ஒரு கோர்ஸ் மாதிரி வரும் அதுக் அதுக்கும் ஜெஈ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அதை வந்து க்ளியர் பண்ணிட்டு போனால் அது வந்து யூஜி பீஜி ரெண்டும் சேர்த்து எம்பிஏவும் படிக்கலாம்